இப்போது நான் வந்து நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கப்பறம் கிணத்துல போய்விட்டு பஸ்ட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் நீச்சல் வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் தான் எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நீச்சல் அடிக்கலான்ட்டு சொல்லி அப்படியே சும்மா தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு மட்டும் அப்படியே குதிச்சுட்டு குதிச்சுட்டு ஒடியாந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் பிடிச்சி என்னை தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டதுக்கப்பறம் ரெண்டு நாள் கிணத்துக்கே போகல கிணத்துக்கே போகல எனக்கு பயம் வேறு சரியான பயம் எடுத்துக்குச்சு அதனால் ப என் தம்பி எல்லாம் போவோம் போய்விட்டு அவங்க நீச்சல் அடிக்கிறதை நாங்கள் மேலே உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் நீச்சல் நம்மளும் கற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்கும் போது பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் பஸ்ட்டு தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் நீச்சலெல்லாம் அடித்தேன் அப்புறம் பார்த்தா கெ கிணத்துலயே தான் ஜாலியாக குளிச்சுட்டே இருப்போம் அப்புறம் கேமெல்லாம் விளாடுவோம் கேம் விளாண்டு உள்ளார அப்படியே மூச்சுப் பிடிக்கிறது ஐஸ் பாய் விளையாட்றது அப்புறம் கண்டுபிடிக்கிறது விளையாட்றது அதுக்கப்புறம் ஒரு கல்லை போட்டு அதைப் போய் மறுபடியும் நம்ம அந்தக் கல்லைப் போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும் கிணத்துக்குள்ள உள்ளார போய்விட்டு ஆழத்துல போய் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி போட்டியெல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு நீச்சல் ஒரு போட்டி வைச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தா எனக்கு நீச்சல் அடிக்கிற போட்டி ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் போக முடியல அதனால் வந்து எப்படின்னா கொஞ்சம் படப்படப்பா இருக்கும் எப்புடிறா போய்விட்டு நீச்சல் போட்டியில் கற்றுக்கறது நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் இப்போ கற்றுக்க இந்த போ போக முடியல நான் அப்போ கொஞ்சம் நேரம் வயதா அந்த வே வேலைக்கு அங்கேயும் இங்கேயும் போகிறனால கொஞ்சம் வயதாகறனால எங்கேடா போய் இனிமேல் நீச்சல் போட்டியெல்லாம் அடிக்கிறது கற்றுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜாலியாக இப்போ எங்கேயாவது கிணறு இருந்துச்சுனா அங்கே போய்விட்டு நீச்சல் அடிப்போம் பசங்களோடு எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் போவோம் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு கிணத்துல குளத்துலல்லாம் போய் குளிப்போம் அப் அதே மாதிரி ஆற்றுக்கு போவோம் ஆற்றுக்கு போய்விட்டு ஆற்றுலயும் அதே மாதிரி தான் கேம்ஸு இது மாதிரிலாம் விளாடுவோம் அப்புறம் அதில் பார்த்தா தண்ணிக்குள்ளே மூழ்கி மூச்சு பிடிக்கிறது இப்போ நூறு எண்ணுவோம் நூ நூ வரையும் உள்ளே தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அந்த மாதிரி கேமெல்லாம் விளாடுவோம் கேமெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நா காலையில் போனோன்னால் சாய்ந்திரம் தான் வருவோம் சாயங்காலம் வந்தோம்னால் சாயங்காலம் வரைக்கும் தண்ணிலேயே தான் இருப்போம் அங்கே பார்த்தா நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக கேம்ஸ்ஸெல்லாம் விளாண்டுட்டு போட்டி மாதிரிலாம் வெச்சுட்டு போட்டி மாதிரிலாம் வைப்போம் அதில் யார் ஜெயிக்கிறாங்க அவர்களுக்கு எதாவது வாங்கிக் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் விளாண்டுட்ருப்போம் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீச்சல்னால் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து நீச்சல் அடிக்கிறது தான் நீச்சல்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் நான் கற்றுக் கொடுத்துட்ருந்தேன் அதனால எல்லாத்துக்குமே நீச்சல் எனக்கு ரொம்ப நீச்சல் பிடிக்கும்